இதில் கேட்டிருக்க மாதிரி வழக்கறிஞர் காவல்துறை பஞ்சாயத்து தாலுக்கா ஆஃபீஸ் அதிகாரிகளால் சட்டம் அதிகாரிகளோட நீங்கள் நான் நிறைய சிரமம் எனக்கு வந்திருக்கு ஆனால் வழக்கறிஞர் காவல்துறையில் இல்லை வழக்கறிஞர் இருக்காங்கள் ஆனால் வந்து ஓய்வு ஊதியம் இப்போ பிஞ்சிதாரர் அவங்களோட கணவர் இறந்துட்டா என்னோடய லைஃப்லையும் நடந்திருக்கு ஒரு பென்ஷன் வைக்கணும்னா அவங்களோடைய சைன் இருந்தால் அந்த ஈஸியாக லீகல் ஆயிடும் இல்ல வேற எதாவது அஃபிட்டாபிட்டி அந்த மாதிரி நிறைய அந்த ப்ரொசிஜர்லாம் இருக்குது அதுக்கு வந்து அவங்களோட சைன் கேட்குறாங்க ஏன்னா எங்கிட்டையும் ஊழல் வாங் அதாவது லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஆனால் பட் நான் யாருக்கும் லஞ்சம் கொடுத்தது இல்லை நான் வாங்கினது இல்லை நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்க அந்த காசை கொடுத்தா தான் அந்த சைன் வரும் அப்போ தான் அவங்க எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோட பென்ஷன் எங்கள் அம்மாவுக்கு மூவ் பண்ண முடியும் இந்த சூல்நிலையாலையும் தாலுக்கா ஆஃபீஸ்லியுமே நிறைய வெயிட் பண்ணி அப்புறம் வந்து அன் மேரீடு சட்டிவிகேட்ல இருந்து அப்புறம் லீகலாயிருந்து மூவ் பண்ணி அவங்களோட சைனுக்காக நிறைய காத்திருந்திருக்கேன் இன்றைக்கு இல்லை நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு நிறைய சிரமங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்புறம் வழக்கறிஞர் இன்றைக்கி இருப்பார் நாளைக்கு இருக்க மாட்டார் அவர் என்றைக்காவது பிசி ஆயிடுவார் மா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது நான் போய்ட்டு வாங்கம்மா நாளைக்கு சைன் பண்ணுறேன் நம்ம பொறுமையாக இருந்து என்னோடய காரியம் என்னோடய தேவைகளை சாதிச்சிருக்கேன் அதாவது ஒரு எஸ்க்யூஸ் ஒரு ஒரு தாழ்வு மனப்பா கேட்டிருக்கேன் தாலுக்கா ஆஃபீஸ்லுயும் அதே தான் ஒரு சில சட்டிவிகேட் வாங்கும் போதும் சரி டெத் சட்டிவிகேட் வர லேட் ஆயிருச்சு அதுக்காக நிறையா அலைஞ்சி முயற்சி பண்ணி கேட்டு என்ன காசு கொடுக்கணுமோ கொடுத்து தான் ஆவாங்க ஏன்னா இந்த காலத்தில் லஞ்ச ஊழல் நிறைய அதிகமாயிடுச்சு அதை வெளிக்கொண்டு வரவும் முடியல நிறைய சிரமங்கள் அது கொண்டு வந்தாலும் நிறைய ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் வருது அதுக்காக மக்கள் யாருமே முயற்சி எடுத்து லஞ்சத்தை தடுக்க நினைக்கல ஒரு சிலர் தடுக்க நினச்சா அதில் விபரீதம் அதிகமாக இருக்குது ஆனால் நிறைய சிரமங்கள் நான் வந்து இந்த தாலுக்கா ஆஃபீஸ்ஸு அப்புறம் வழக்கு அது அதுதான் அந்த சைனுக்காக கேட்குற லஞ்சம் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு கேட்குறாங்க அது வந்து அவங்க காசு சம்பாதிக்க ஆனால் மற்றவங்க நான் பார்க்கும் போதோ இல்லை லஞ்சம் ஆனால் அது லஞ்சம் லஞ்சம் தான் அந்த சிரமத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் நானும் கொடுத்துருக்கேன் என்னோடய தேவை பூர்த்தியாக்கணும்னா லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் அவங்க கொடுத்தா அதனால எனக்கு இந்த சிரமங்கள்லாம் க அதாவது எனக்கு அவங்களோட சைன் வேணும்றதுக்கா நான் சிரமம் நிறையா அனுபவிச்சிருக்கேன் இது என்னுடைய லைஃப்லேயே நடந்தது மட்டும் இல்லை எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது